தமிழ்நாடு கலைகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் பெயர் போன ஒரு மாநிலம் என்பது நாம் அனைவரும் அறிந்தது அதுப்போல் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நடக்கக்கூடிய மிக முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகளையும் மைல்கற்களையும் தமிழக மக்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் என்று நாம் அனைவரும் வியந்திருப்போம் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ஊரிலும் அதாவது ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்தந்த மக்கள் கேட்டு அறிந்த அல்லது படித்து அறிந்த ஒரு விஷயத்தை அவர்கள் விழாக்களாக கொண்டாடி வருகின்றனர் அதேப்போல் ஒவ்வொரு தனிமனிதனின் வாழ்விலும் பெண் பார்த்தல் என்ற ஒரு நிகழ்வும் முக்கியமான நிகழ்வாக அமைகிறது இதுவும் தமிழர்களின் கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று அதேப்போல் தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் பல்வேறுப்பட்ட மக்கள் இங்கு வசிக்கின்றனர் அதேப்போல் ஒவ்வொருவரும் அவரவர் சமயத்திற்கு ஏற்பவும் அவரவரின் குடும்ப முறைக்கு ஏற்பவும் அவர்களுடைய வாழ்க்கை நிவ நிகழ்வுகளை கொண்டாடுகின்றனர்